ஹலோ சிக்கன் விலை ஊர்லேருந்து பசங்கெலாம் வந்திருக்குவோ சிக்கன் வாங்கணுமா சிக்கன் என்ன விலை அஞ்சு கிலோ வேணும் கொ கொ குழம்பு வைக்க தனியாக பீஸ் பண்ணி கொடுங்க பொடுசு பொடுசாக பொரிக்கிறதுக்கு தனி யாருக்கும் வெட்டுவேன் வீட்டில் யாருக்கும் வெட்ட தெரியாது தனியாக வெட்டி கொடுங்க குழம்புக்கு தனியாக பொரிக்கிறத்துக்கு தனியாக ஆ அஞ்சு கிலோ வேணும் வேறு என்னாயிருக்கு வேறு என்னாயிருக்கு மட்டன் வேண்ணாம் இரத்தம் இருக்கா மட்டன் வேண்ணா யாரும் சாப்பிட மாட்டாங்க இரத்தம் கொடுங்க முன்னூறு ரூபாய்க்கி ஆ சரி எங்களுக்கு தனி தனியாக பேக் பண்ணி கொடுங்க